எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினா நான் எனக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து முத மூணு வருஷம் நாங்கள் வந்து பிரிட்ஜ் இல்லாமல் தான் இருந்தோம் எ நான் என் ஹஸ்பண்ட்டை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் அவர் ஏன் வேணாம் அப்படினு சொன்னாருனால் மெய்ன் ரீசன் வந்து உடம்பு ரொம்ப கெட்டுடும் புட்டெலாம் வச்சி வச்சி சாப்பிடுவோம் ஸோ உடம்பு ரொம்ப கெட்டுடும் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் உன்னையவே மீறி நீ பண்ணுற சூழ்நிலைக்கு போயிடுவ அப்படினு சொன்னார் ஆனால் இது வரைய அந்த தப்பு நான் பண்ணலை அதுக்கப்புறம் குழந்த பிறந்துருச்சி குழந்தய சாக்கு வச்சி நான் ஒரு பிரிட்ஜ் அவரை கேட்டு வாங்கினேன் நான் எதுக்காக வாங்கினேனா நான் நிறைய வெரைட்டீஸை பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய ஃபிளவர்ஸ் வச்சு வைக்கணும் நிறைய ஃபுட் ஃபுட் மீன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜூஸ் ஐஸ் கிரீம்ஸ் இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை அதுக்காக தான் வாங்கினோம் நாங்கள் வந்து சாம்சங் பிரிட்ஜ் தான் வாங்கினோம் அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதோடய ப்ராடக்ட் பற்றி சொல்லனும்னா வெரி எக்ஸெலன்ட் ப்ராடக்ட் அது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட்டுனே நம்ம சொல்லலாம் அது ரொம்ப ஹீட் ஆகாமல் ரொம்ப வெளிய ரொம்ப ஹீட் ஆகலை உள்ள ரொம்ப கூலிங் ஆகாமல் ரொம்ப ஒரு சட்டிலாக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து அந்த வெதர்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அதோடய கூலிங் லெவலை இது வரையும் அதில் எந்த ஒரு நெகடிவ் பாயின்ட்டுமே நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரிட்ஜ் அப்படினா சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட எனக்கு ரொம்ப எமோஸனல் காண்டாக்ட் இருக்குது அப்படினு கூட நான் சொல்லுவேன் எனக்கு கிட்சன்னாலே ரொம்ப பிடிக்கும் கிச்சன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படினு பார்த்திங்கனா நான் என்னோட பிரிட்ஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ட்ரெண்டி கலர்ல ட்ரெண்டி லுக்ல டிஜிட்டல் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட பிரிட்ஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்